இப்போ இப்போ வந்துங்க என்னோட போட்டோஸெல்லாம் வந்துங்க இந்த ஃபேஸ்புக் யூடியூப் இந்தமாதிரி இந்த சமூக இது இந்தமாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நான் கொடுத்ததுதில்லைங்க நாங்கள் இதுக்கெல்லாம் இது பண்ணிக்க மாட்டோம் சரிங்க